எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போது வந்து வீட்டிலேயே எங்கேயாவது செடியில் எதுன்னால் பூ பூத்துச்சுனா ஃபோட்டோ போய் ஃபோட்டோ தான் எடுப்பேன் அதேமாதிரி தக்காளி காய்கறி எதனால் காய்ச்சிதுனால் வீட்டில் வச்சு செடியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு போனேன்னா ஏதாவது அனிமல்ஸ்ஸோடு ஸ்டாச்சு அந்தமாதிரிலாம் இருக்கும்போது அதுமேல் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்குறதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி இந்த இயற்கை காட்சி சன்ரைஸ்லாம் மார்னிங் டையமில் வரும்போது சன்ரைஸெலாம் வரும்போது அதுக்கு முன்னாடி போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடுத்துக்குறதெலாம் நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு எடுத்து வச்சுப்பேன் அதேமாதிரி செல்ஃபியும் எடுப்பேன் நான் நிறைய நிறைய செல்ஃபி எடுப்பேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதாவது நீர்வீழ்ச்சி அந்தமாதிரி இடத்தில் கூட போய் நின்று பீச் நீர்வீழ்ச்சி அந்தமாதிரி இடத்திலலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதேமாதிரி மலை மேல் மலை மேல் ஏறி நின்று அதுமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியே போகும்போது ஜாலியாக ஃபோட்டோ எடுப்போம்